வணக்கம் விவசாயிகளின் தற்கொலை இந்தியாவில் அதிகரிச்சுகிட்டே வருது விவசாயிகள் யாருன்னா மனித உயிர்களில் தேவையான உணவு இதான் முக்கியமானது அந்த உணவை தயாரிக்கின்றவன் படைப்பவன் அப்படின்னு பார்த்தா விவசாயிகளை சொல்லாம் உயிர்களை படைப்பவன் கடவுள் அப்படிம்போம் அதே மாதிரி அவர்களுக்கு உணவுகளை கொடுக்குறவன் கடவுள் தான் இப்போ நம்ம ஆர்மி விவசாயி இரண்டு பேரை தான் நம்ம கடவுளக பார்க்க பார்க்கறோம் உணவு எல்லோர்த்துக்கும் ஒரு அவசியமானது ஆகும் அந்த உணவு கொடுக்குற விவசாயிகளும் நம்ம யாரும் பார்க்குறதே இல்லை இப்போ நகர்புறத்தில் வாழ்கிறவங்க அவங்களுக்கு தேவையானது என்னென்னா உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உணவு கிடைக்கிறது எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியிறதில்லை காய்கறிகள் அரிசி கோதுமை எல்லாம் கிராமம் சைட்லேர்ந்து விவசாயிகளை விளை வச்சு தான் நகர்புறத்துக்கு அனுப்புறாங்க ஆனால் அவங்களுக்கு அது தெரிகிறதில்லை அவங்களுக்கு பணம் கொடுத்தா வாங்கிடலாம் அப்படிங்குற ஒரு எண்ணம்தான் இருக்கது ஆனால் விவசாயிகள் இங்கே அந்த ஒரு பயிரை உருவாக்க பல கஷ்டப்படுறாங்கனு அங்கே யாருக்கும் தெரிகிறதில்லை இப்போ ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் பயிரிடுறானா அந்த பயிருக்கான கடன் அந்த பயிர் வாங்கினது உரம் போட்டது உழவு உழுத்தது எல்லார்த்துக்கும் அவன் கடன் வாங்கித்தான் அந்த விவசாயத்தை செய்கிறான் அந்த விவசாயத்தை செஞ்சு அவனுக்கு ஒரு லாபமுங்கிறது கிடைக்காது எந்த விவசாயியும் லாபத்தை எதிர்பார்த்து ஒரு வேலை செய்கிறதில்லை அவனுக்கு போட்ட காசுக்கு மேலே போட்ட காசு திரும்பி வந்தால் போதும் மக்களுக்கு நம்ம ஒரு உணவு கொடுத்தா போதும் நினைக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் வந்து விவசாயம் வந்து இப்போ யாரும் அதிகமாக பண்ண விரும்பிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கான சூழ்நிலை அமைகிறதில்லை விவசாயம் ஒரு கஷ்டமான தொழிலாகவே ஆகிருச்சி இப்போ எல்லோரும் படிச்சிட்டு வெளியே வேலைக்கு போகனும்னு நினைக்கிறாங்க ஆனால் விவசாயிங்கிறது வந்து ஒரு க ஒரு உணவு உழவு அளிப்பவன் அப்படிங்குறது யாருக்கும் தெரிகிறதில்ல இப்போ விவசாயம் பண்ணுறதுக்குனா அவனுக்கு இடம் வேணும் தண்ணி வேணும் பணம் வேணும் இதெல்லாம் முக்கியமாக வேணும் இப்போ தண்ணியை நம்பினால் தண்ணி நம்ம எல்லா ஊர்லேயும் ஆறு வாய்க்கால்கள் இருக்கிறதில்ல சில பேர் நஞ்சை புஞ்சை ரெண்டு விதமாக விவசாயம் செய்கிறாங்க மழை நீர் நம்பி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க அந்த மழையும் அந்த காலத்துக்கு பெய்யாமல் அவங்களுத அவங்கள இது பண்ணிருது ஸோ வந்து மக்கள் மழையை நம்பியும் சில பேர் விவசாயம் பண்ணிகிட்டு வராங்க அந்த மக்கள் அவங்கள ஏ மழையும் அவங்கள ஏமாத்திடுது கவர்மெண்ட்டும் அவங்களுக்கான நிவாரணம் எதுவும் கொடுக்குறதில்ல அதே மாதிரி பேங்க்கும் வந்து அவங்களுக்கான வட்டி சரியான வட்டி கொடுத்து கடன் உதவி செய்கிறதில்ல அப்படி கடன் கொடுத்தாலும் அதை தள்ளுபடி பண்ணுறது எதுவும் கிடையாது அவங்கள திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க அந்த வட்டி கட்டமுடியுமா அவங்க தற்கொலை முயற்சி ஈடுபடுகிறாங்க இது நாளுக்கு நாள் தொடர்ந்துகிட்டே வருது அதனால் ஸோ மக்களுக்கு உணவளிக்கும் கடவுள்கள் விவசாயிகள் எனவே அவங்கள நம்ம பாதுக்காப்பாக பார்த்து அவங்களுக்கான தேவையானதை கொடுத்து அவங்கள இன்னும் இந்த இந்தியா வந்து விவசாய நாடாக இருக்க வேணும் என சொல்கிறேன்